அண்ணா பிடீஎஸ்ஸு ரெஸ்ட்டாரெண்ட்ங்களா அண்ணா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு உங்ககிட்ட ஒரு இது கேட்டிருந்தேன் ஆர்ட்ரு ஒன்று பண்ணியிருந்தேன் அது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல டெலிவெரியாகிடும் சொன்னிங்க பட் இன்னும் எதுவுமே வரலை ஆர்டர் நம்பருங்களா ஃபோர் ஒன் டூ சவன் ஆனால் இன்னும் எனக்கு வந்து ரிசீவாகலிங்களே அவருக்கு நான் கால் பண்ணேன் அந்த அவருக்கு நீங்கள் வந்து ஆர்ட்ரு நம்பர் ச எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நான் கால் பண்ணேன் அவரு பிக் பண்ணல உங்கள் சைடில் இருந்து கொஞ் செக் பண்ணி சொல்கிறிங்களா

இல்லைனால் அதை கேன்சல் பண்ணிக்கிற மாதிரிங்கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் சரிங்ணா ஓகே தேங்க் யூ